நான் வந்து பள்ளியில் வந்து ஒன்பதாம் வகுப்பு படித்துக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு போகிற சைடாக இருக்கட்டும் ரோடாக இருக்கட்டும் நான் போகிற சைடு ஃபுல்லாகவே வந்து ரோடு எப்படி இருக்குன்னால் கல்லுமுள்ளாக இருக்கும் அதனால் சைக்கிளில் தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்து போவேன் அதனால சைக்கிளில் போகும்போது வீட்டுலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லில் வந்து கல்லுமுள்ளாக இருக்கும் ரோடு அதனால சைக்கிளில் போகும்போது இந்த கல் குத்துகிறதனாலயோ இல்லை முள்ளு கிடக்குறதுனாலயோ தெரியலை என்னோடய சைக்கிளை வந்து தினமும் பஞ்சராகிட்டே இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டில் அவ்வளோ திட்டு வாங்கி அதுக்கு அப்புறம் திருப்பி பஞ்சர் ஒட்டி அதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்கூல் போவேன் இதை மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால என்னோடய சைக்களும் சரி ஏனா எனக்கும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்குது